நான் ரியல்மி நார்சோ ட்வெண்ட்டி ஆன்லைனில் ஃபோன் ஆர்டரு பண்ணியிருந்தேன் அமேசானில் வாங்கி ஆறு மாதம் ஆகுது வாங்கும்போது ஃபோன் நல்லாருந்திச்சு பேட்ரி பவர் கெப்பாசிட்டி கேமரா எல்லாத்தையும் பார்த்து வாங்கினேன் ஆனால் இப்போ அது பழைய மாதிரி இல்லை வாங்கும்போது மட்டும் நல்லாருந்திச்சு ஆனால் இப்போ ஒரு சிக்ஸ் மன்த்ஸ்க்கப்புறம் அது நல்லாயில்லை கேமராலாம் கொஞ்சம் கிளியராகவே இல்லை வாங்கும்போது நல்லா கிளியராக இருந்திச்சு ஃபோன் சார்ஜூம் நிற்க மாட்டேங்குது முன்னாடிலாம் டூ டேஸ்க்கு சார்ஜ் போட்டால் டூ டேஸ்க்கு ஃபோன் நிற்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை